திருச்சியை பொறுத்த வரைக்கும் பள்ளியெல்லாம் நிறைய இருக்குதுங்க பள்ளிக்கூடம் காலேஜு ஸ்கூல்ஸு எல்லாம் பக்கத்து பக்கத்திலே கூட இருக்குது நிறையா படிக்கிறத்துக்கான மக்கள் வ இளைஞர்கள் படிச்சு முன்னேறுறதுக்கான கல்விக்கூடங்கள் ஸ்கூல்லு எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாமே இருக்குது அண்ட் அது மாதிரி வந்து பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துகிட்ருக்காங்க ஆனால் இப்போ தமிழ்நாட்டில என்ன ஒரு சிறப்பு அமைச்சிருக்காங்கன்னால் பெண்களுக்கு வந்து இலவசமாக பயணிக்க ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இதனால வந்து இதில் பெண்கள் வந்து ரொம்ப நிறைய இப்போது நிறைய உதவி அடைகிறாங்க எங்க போணும்னாலும் வே வேலைக்கு போனாலும் ஸ்கூல் போனாலும் காலேஜ் போனாலும் பெண்கள் வந்து எளிதியாக ஈஸியாக ஒரு பஸ்ஸு கட்டணம் இல்லாதயே போய்ட்டு வந்துடுறாங்க இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல திட்டமாக இருக்குது மக்களுக்கு வந்து வசதி அளிக்கும் அரசு திட்டன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல அருமையான திட்டம் அது மாதிரி பெண்களுக்கு வந்து மலிவு விலையில் ஸ்கூட்டி ஸ்கூட்டிஸ் கொடுக்குறாங்க ம பெண்களுக்கு வந்து லோன் நிறைய கொடுக்குறாங்க பெண்கள் உதவி திட்டம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது அது வந்து திருச்சிவிள்லாம் செயல்பட்டு வருது